இப்போ சேலம் மாவட்டத்தில் வந்து முக்கியமாக பண்டிகை எங்கள் ஊர் சைட்லாம் வந்து கொண்டாடுறதுன்னு பார்த்திங்கனா மாரியம்மன் பண்டிகை மாரியம்மன் பண்டிகை வந்து பதினஞ்சு நாளைக்கு நடக்கும் சு மாரியம்மன் பண்டிகை தொடங்க ஆர தொடங்குனா நாள்லேருந்து பதினஞ்சு நாளைக்குமே நல்லா விஷேசமாகதான் இருக்கும் இப்போது முத நாள் பூ பூசாட்றத்துல இருந்து கடசி நாள் மஞ்ச மறுமணம் முடிகிற வரைக்குமே பயங்கரமாக விஷேசமாக இருக்கும் ஒருவாரம் ஃபுல்லாக கோயிலை சுற்றியும் எல்லாவும் டான்ஸ் ஆடுவாங்க ஆடுவாங்க நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா கடைங்க சுற்றிலியும் இருக்கும் எல்லா கடையுமே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கனா வந்து முத நாள் பண்டிகை தொடங்குறது வந்து கருவாடு கத்திரிக்காய் படைக்கிறதுன்னு செவ்வாக்கிலமையில தொடங்கும் அது வந்து முடிஞ்சதுமே வந்து சாமி வந்து சப்தாபரணம் வரும் எல்லா வீதி பக்கமும் போய் எல்லா வீட்டுங்கள்லையும் தேங்காய் பழத்தட்டு கொடுப்பாங்க உடச்சிட்டு எல்லா சந்துக்கும் போய் ஒ ஒரு இடம் விடாத சாமி மறுமணம் வரும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா அடுத்தநாள் வந்து பொங்கல் வைப்பாங்க புதன்கிலம வந்து பொங்கல் வைக்க பார்ப்பாங்க வெண்ணாங்குடி முனியப்பனுக்குப்போய் பொங்கல் வச்சிட்டு வருவாங்க அடுத்தது வந்து மாரியம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க மாரியம்மனுக்கு பொங்கல் வச்ச பின்னாடி எல்லா கோயிலை சுற்றி அன்னதானம் நிறைய போடுவாங்க கோயிலை சுற்றியுமே நடக்கும் விருந்து வைப்பாங்க சமபந்தி விருந்துன்னு இல போட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுவாங்க போகிறவைங்களுக்கு யாருக்கும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லமாட்டாங்க சமபந்தி விருந்து நடக்கும் அப்புறம் நைட்ல பார்த்திங்கனாக்கா வந்து தெருக்கூத்து நடக்கும் தெருக்கூத்துன்னு போடுவாங்க அது வந்து விடிகிற வரைக்குமே நடக்கும் நைட் ஸ்டாட் பண்ணாங்கனாக்கா விடிகிற வரைக்குமே நடக்கும் அது வந்து என்னன்னு பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு அதை வந்து கதை மூலயமாவே மக்களுக்கு சொல்லுவாங்க அவங்க டான்ஸ் ஆடி பாட்டுப்பாடி வா வாய் மூலயமா கதை மூலயமாவே அவங்க நடித்துக் காட்டி ஒவ்வொரு வேசத்துலையும் வந்து இப்போ ரா ஒரு ராஜானாக்கா அந்த ராஜா வேசத்தில் வருவாங்க அப்படி ஒவ்வொரு வேசத்திலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து நடித்துக்காட்டி மக்களுக்கு புரிய வைப்பாங்க அப்புறம் அலகு குத்துறது மஞ்ச மறுமணம் அதுன்னு கோயிலை சுற்றியும் பதினஞ்சி நாளைக்கு பயங்கரமாக விஷேசமாக தான் இருக்கும் பதினஞ்சி நாளுமே விஷேசமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கனா கடையை சுத் இது கோயிலை சுற்றியும் பார்த்திங்கனா வெறும் கடைங்களாக தான் இருக்கும் நமக்கு என்ன வேணாலும் என்ன பொருள்னாலும் வாங்கிக்கலாம் இங்கே கடைங்க இவ்வளோ வந்து கோ பண்டிகைனாவே அங்கே கடை கடை போட்டிருவாங்க சுற்றி சுற்றி கடை வச்சிருவாங்க எல்லாப் பொருளுமே கிடைக்கும் கிடைக்காத பொருள்னு இருக்காது எல்லாப் பொருளுமே முடிந்த வரைக்கும் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல விதவிதமாக கலர் கலராக பஞ்சு மிட்டாய்லேந்து அனைத்துமே விற்கும் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் ஸோ பதினஞ்சி நாளைக்குமே நம்ம வந்து வீட்டில சா இந்த சமையல் செய்ய தேவையில்ல கோயிலை சுற்றியுமே சாப்பாடு போட்டிருவாங்க சாப்பாடுங்கிறது வந்து மாரியம்மன் பண்டிகையில் வந்து மெ மெயின் வந்து சாப்பாடு யாருக்கும் வர்றவங்களுக்கு இல்லைங்காத வெளியூருக்காராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்போது சாப்பாடு இல்லைங்காத போட்டிருவாங்க எந்தவொரு பிரச்சனையும் இல்லாத நல்லபடியாக ஊர் பொதுமக்களும் எல்லாம் ஒத்துழைச்சி மாரியம்மன் பண்டிகைலாம் நல்லபடியாக முடிச்சிக்கொடுப்பாங்க எங்கள் ஊரப் பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு வந்து பெரிய திருவிழாவா நாங்கள் கொண்டாடுறது வந்து எங்கள் ஊர் மாரியம்மன் பண்டிகையைத்தான் கொண்டாடுறோம்